ஆ சொல்லுங்கம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சிங்களா எக்ஸ்போர்ட்டு டைம் இன்னும் ஒன் வீக் குள்ள நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும்மா காட்டன் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்க பாலிஸ்டர் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்க சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ சொல்லுங்கம்மா சரி ஓகே நீங்கள் யூஸ் பண்ணுறதுலையுமே அந்த ரிலையன்ஸ் ப்ராண்ட்டே வந்து யூஸ் பண்ணிக்கொங்கம்மா ஏன்னா அந்த ப்ராண்ட் வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் அதில் வந்து க்வாலிட்டி நல்லாயிருக்குது இந்த ரிவீயூஸ் வந்திருக்குது ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதெல்லாமே ரிலையன்ஸே நம்ம குடோன்ல இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணிக்கொங்க ப்ராடக்ட்ல எந்த விதமான மிஸ்டேக்ஸும் வரக்கூடாது ஏன்னா இது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணவேண்டியது இந்த ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சின்னால் இன்னும் நிறைய வந்து நம்மளுக்கு ப்ரா ப்ராடக்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ப்ளஸ் அது மூலயமா நிறையா ஒர்க்கர்ஸுக்கு வந்து அது பிரச்சனை இல்லை க்வாலிட்டி கரெக்டா இருந்துட்டால் போதும்மா நம்மளுக்கு நேம் தான் முக்கியம் ஓகேங்களா எவ்வளோ செலவானாலும் நம்ம அதை பார்த்துக்கலாம் ஒன்ஸ் இது வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸட் ஆயிடுச்சின்னால் இது மூலயமா நம்மளுக்கு நிறைய வந்து வாய்ப்பு வர்றத்துக்கு தயாராக இருக்குது எதுவும் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து பர்ஃபெக்ட்டாக முடிச்சு கொடுத்துருங்க எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் பார்த்துக்குங்க ஓகேவா ஏதாவது செக் பண்ணுறதா இருந்தாலும் என்னோடய கேபினுக்கு எடுத்துகிட்டு வந்து நாளைக்கா வைங்க நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா சொன்னது எல்லாமே அந்தந்த க்வான்டிட்டில கரெக்டா மிக்ஸ் பண்ணிடுங்க ஓகேவாம்மா சொல்லுங்கம்மா ஓகே நான் அதை இன்றைக்கு நைட்டுக்குள்ளையே நான் பேசிடுறேன் ஒன்னுமில்ல அங்கே க்ளைமேட் சரி இல்லாதால் தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமா வராமல் இருக்குது நான் அது பேசிடுறேன் அந்த டீலர்ஸ் கிட்ட பேசிட்டாக்கா மேபி நாளைக்கு இல்லை நாளன்னைக்குள்ளே வரும் அதுக்குள்ள இருக்கிறத அஜெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் எது எக்காரணத்தை கொண்டும் இந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிடாதீங்கள் ரன்னிங்லியே இருக்கட்டும் நம்ம அந்த பர்ட்டிக்குலர் டைமுக்குள்ள முடிச்சிடலாம் ஓகேங்களா இன்னும் டூ டேஸில் உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்துடும் க்வாலிட்டியில கான்செண்ட்ரேஷன் பண்ணி பண்ணுங்கள் சரிங்களா ஓகே தேங்க்ஸுங்க ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ்னால் எனக்கு கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூமா சீ யூ டுமாரோ